நான் பொதுவாக நூறில் இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள இடங்களுக்கு என்னுடைய இருசக்கர வாகனத்தை நான் பயன்படுத்துவேன் நான் அதில் தான் நம்ம போன டையத்துக்கு போகலாம் வரேன்னால் குயிக்காக நம்ம வந்துடலாம் எந்த ஒரு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்னுடைய இருசக்கர வாகனம் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுதான் பயன்படுத்துவேன் அது ரொம்ப அது தாண்டி ஒரு நூற்றம்பது கிலோமீட்ரு தாண்டி பயணம் செய்யணும் இல்லை குடும்பத்தோடு ஒரு ஊருக்கு வெளியூர் போகணும் அப்படின்னா நான் பேருந்து போக்குவரத்தை தான் பயன்படுத்துவேன் ஏன்னால் அது தான் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் செலவும் கம்மியாக இருக்கும் நான் அவ்வளோ தூரத்தில் இருசக்கர வாகனம் போகணுன்னா அதுக்கான எரிப்பொருள் அந்த செலவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆகும் அதனால் பொதுவாக நான் அதிக தூரத்துக்கு பயணம் செய்ய போது பேருந்து போக்குவரத்தை தான் பயன்படுத்துவேன்